என்னென்ன பூவெலாம் இருக்கும்மா ஆ எனக்கு சாமந்தி பூ வேணும் மஞ்ச கலரில் இருக்கா எனக்கு இன்னைக்கு வேணாம்மா வர வெள்ளிக்கிழம ஒரு கோவில்க்கு ஃபங்க்ஷன் இருக்கு வீட்டில் அதன் ஒரு பத்து கிலோ வேணும்மா

சரி ரெண்டாயிரம் ஒரு இரநூறுவா கம்மி பண்ணிக்க முடியுமா ஏன்னா எனக்கு இதற்கு அப்புறமேட்டுக்கு வர வர நிறைய கோவில் ஃபங்க்ஷன்னு வீட்டில் ஃபங்க்ஷன் எல்லாம் வருது நான் உங்கள்கிட்டே பூ வாங்கிக்கிறேன் கொஞ்சம் விலைய மட்டும் கம்மி பண்ணிக்கிறீங்களா ஒரு இரநூறுவா டெலிவரி சார்ஜ் வேணா நீங்கள் போட்டுக்கோங்கமா இந்த பூ வில ரெண்டாயிரம் சொன்னிங்களே அதில் மட்டும் ஒரு இரநூறுவா கம்மி பண்ணிக்கிறீங்களா ம் சரிம்மா ஆ சரிம்மா நான் அட்ரெஸ் எழுதி கொடுத்துட்டு போகறேன் இந்த அட்ரெஸ்க்கு காலைல வரம்போது கால் பண்ணிவிட்டு வாங்க ஆ அதை கொடுத்துட்றேன்மா இப்போ அட்வான்ஸாக ஒரு ஆயிர்ரூவா கொடுத்துட்டு போகறேன்மா மிச்சத்தை வந்து நீங்கள் பூ கொடுக்குற அன்றைக்கு நான் வந்து கொடுத்துட்றேன் ஆ தெரியுது பார்த்தாலே தெரியுதும்மா நான் அன்றைக்கு வந்து ஒரு நல்ல ஃப்ரெஷ்ஷான பூவை எனக்கு கொடுத்தனுப்ச்சிருங்க ஆ சரிம்மா நான் போயிட்டு வரேன்